நாங்கள் வந்து சமையல் பண்ணுறது வந்துங்க ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிருந்தா நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் நான் செய்யும் போது பக்கத்தில் நின்று பாருங்கள் எதெது எப்படி போடுறேன்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்குவீங்கள் அந்தமாதிரி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கங்க எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் சொந்தக்கார புள்ளைங்களுக்கெலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுவந்து அவங்க வருங்காலத்தில் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அவங்க லைஃப்ல வந்து சமைக்கும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகுன்ட்டு நான் அப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன்